சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்ம்மா

மாத்திரை மருந்து எதாவது போட்டிங்களாமா இப்போதான் அந்தமாதிரி இருக்கா இத்தனை நாள் நீங்கள் வேறு எங்கேயும் போய் டிரீட்மன்ட் பார்க்கலையா வெளியில எங்கேயாது சாப்டிங்களா எதாவது ஓட்டலில் கடையில் எதாவது வாங்கி ஆயில் ஐட்டம் எதாவது பொரிச்சது சாப்டிங்களா சரிம்மா நீங்கள் நேரில் வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிபீ ஒருவாட்டி செக் பண்லாம் பிரஷர் இருக்கான்னு பாக்குளான் இருந்தா நம்ம பிளட் டெஸ்ட்டு எடுத்து பாக்களான் இல்லைன்னா தேவைல்லம்மா டைமுங்களா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்காக வாங்க

இல்லை சாப்பிடே வாங்க பார்க்கலாம் அதிகமாக எதாவது இருக்குறமாதிரி தெரிஞ்சால் நம்ப சாப்பிடாம வேண்ணா பின்னாடி டெஸ்ட்டு பண்ணிக்கலான்

சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம்லாம் கம்மி பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாகவே சாப்பிடுங்க டீப்பு ஃபிரை பண்ண ஆயிலில் பொறிச்சது எதுவும் அதிகம் சாப்பிடாதீங்க எண்ணெய் ஐட்டம் நீங்கள் வாங்க டெஸ்ட்டு பண்ணிவிட்டு என்னன்னு பார்க்கலாம் சரிங்கமா